வீட்டு ப்ரோக்கர் ஜானகிங்களா எங்களுக்கு வீடு தேவைப்படுதுங்க வாடகைக்கு ஆமாங்க குடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமு ஒரு சமையல் ரூமு ஒரு அட்டேச் பாத்ரூம் தண்ணி வசதியோடு தேவைப்படுதுங்க இருக்கிறோம் நாங்கள் ஆ ஆமாங்க ஆ சரிங்க பத்தாயிரம் வருதுங்களா வீட்டு வாடகை சரி ஓகே பாருங்கள் அந்த மாதிரியாவே பாருங்கள் வீட்டு வாடகை ஆ நல்லா கீழ் ஃப்ளோர் பாருங்கள் கீழ் ஃப்ளோர் பாருங்கள் கீழ் வீடு பாருங்கள் மேல் வீடு வேணாம் கீழ் வீடு பாருங்கள் ஆ கீழ் வீடு பாருங்கள் தண்ணி வசதியோடு இருக்குதான்னு பார்த்து பாருங்கள் எல்லா வசதியோடு இருக்கணும் கார் பார்க்கிங் ஆமாங்க கார் பார்க்கிங் வண்டில்லாம் நல்லா நிறுத்துகிற அளவுக்கு இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க வெப்படையில் வெப்படையில் நாங்கள் வேலை இருக்குது பேங்க்கில் வேலை கிடச்சிருக்குங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கமாக பார்த்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஆ கண்டிப்பாக பார்க்கறீங்க பார்த்து சொல்லுங்கள் ம் ஆ சரி ரைட்டு ஓகேங்க நீங்கள் எப்போ வீடு ஓகே காலியாக இருக்குதுன்னு பார்த்து கூப்பிடுங்க நாங்கள் அடுத்த செகண்டே வந்துடுவோம் அங்கே பார்த்துட்டு உங்களை நேரில் பார்க்க முடியும்ங்களா வந்து பார்த்துட்டு அப்புறம் வீடெல்லாம் பார்த்துட்டு ம் சரி சரி ரைட்டு ஓகேங்க நீங்கள் வாங்கி வையுங்க நாங்கள் வந்து பார்த்து வீடெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துனா உங்களுக்கு பார்த்துட்டு அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துடுறோங்க சரி ரைட்டு ஓகேங்க கண்டிப்பாக கால் ஆ கண்டிப்பாகக நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் வர்றோம் சரிங்க ஓகே நல்லதுங்க ஆ